எனக்கு பிடிச்ச புத்தகன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து பிடிக்கும் அதில் வந்து அங்கே என்னான்னா அது வந்து நம்மளுடைய எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கும் அது வந்து நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா அதன் பிரகா அதன் படி நாங்கள் வந்து குடும்பத்துலேயும் சரி பிள்ளைங்க இடத்துலையும் சரி அது மாதிரி நடக்கணும் அதுக்கப்புறமேட்டு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்னா சரவணாங்கிற படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதில் வந்து ஒரு குடும்பம் அந்த குடும்பம் ஸ்டோரீயாக வரதுனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த படத்தை வந்து நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதுக்கப்புறம் டிவி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீரியல் பார்ப்பேன் அது வந்து எது மாதிரின்னா அதுவும் குடும்பம் குடும்பத்தினுடைய கஷ்டம் சூழ்நிலையிலேருந்து அவங்க எப்படி வ வளர்கிறாங்க குழந்தைங்கள எப்படி படிக்க வைக்கிறாங்க அவங்களுடைய அம்மா அப்படிங்கிற அந்த சீரியல் வந்து நான் பார்ப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமேட்டு இது ஏன் பார்க்கறோம் அப்படின்னா அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க எப்படி அந்த ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் கைடு பண்ணுறாங்க எப்படியெல்லாம் அதுலேருந்து வெளியே வராங்க எதில் எப்படியெல்லாம் அவங்க அந்த சூழ்நிலையை கடந்து தன்னுடைய பயணத்தை ஏற் ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி எல்லாம் பிடிக்கும் அதனால நான் வந்து அதை பார்ப்பேன் அது வந்து அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கறோம் அதுலேருந்து இப்போ சீரியல் பார்க்கறது வந்து தப்புன்னு வந்து சொல்ல சொல்ல வரல அதுலேருந்து நம்மளுக்கு அதில் என்ன விஷயம் ஒரு நல்லது நல்ல விஷயம் இருக்குது இதுலேருந்து நம்ம இதை கற்று இது இந்த மாதிரி இருந்தால் நம்ம வ வாழ்க்கையை வந்து இது கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தெரிஞ்சுதுன்னா அதுலேருந்து நான் அந்த விஷயத்தை நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்குவேன் அப்புறம் வேறு எப்படின்னா வேறு வேறு நிகழ்ச்சி பார்ப்பேன் இந்த மாதிரி பொங்கல் அந்த டைமில் நிகழ்ச்சி போடுவாங்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன் அது வந்து கொஞ்சம் எண்டர்டெயினாக இருக்கும் அதனால நான் அதை விரும்பி பார்ப்பேன்